நான் வந்து இது வரைக்கும் ஒரு ஓவியம்லாம் எனக்கு எதுவும் பண்ண தெரியாது அப்படி இருந்தாலும் எனக்கு ஓவியம் வரையிரது வந்து பார்க்கறக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு வந்து இந்த நேச்சர் பத்தி இயற்கை வேளாண்மை இயற்கையை பத்தி வரையிர ஓவியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு ஓவியம் வரைய தெரியலனாலும் அந்த ஓவியத்தை பார்க்க வர்ணிக்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால யார் என்ன வரைஞ்சாலும் அவங்கள வந்து இது நல்லால அது நல்லால அப்போல்லாம் நான் எப்போயுமே சொல்ல மாட்டேன் இந்த ஓவியம் நல்லாயிருக்கு இப்படி வர இந்த மாதிரி வரைஞ்சா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன் அது அந்த மாதிரி இருந்தால் எனக்கு தெரியும் ஓவியம் வந்து எனக்கு வரைய தெரியாது நான் எங்கேயும் வரைஞ்சதில்ல